இந்த வீடு கட்டி மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்தில் நாலு தென்னங்காய் மரம் வைச்சிருக்கறேன் ஒரு மரத்தில் வந்து கொலை தள்ளிடுச்சி மூணே வருஷத்தில் அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என்ன சொல்கிறது கடவுளுக்கு நன்றி சொன்ன மாதிரி இருந்துச்சி எனக்கு அது இல்லாமல் நான் வந்து பப்பாளி நிறைய பப்பாளி அறுத்தேன் அவ்வளோ கூடைக் கூடையாக அறுத்து எல்லோருக்கும் கொடுத்தோம் விற்றோம் கூட காசுக்கு கொறைஞ்சது ஒரு ஒரு பத்து கொலை அறுத்திருப்போம் வாழைக் குலையே வாழைமரம் தோட்டம் வைச்சி அவ்வளோ வாழை கொலை அதை அதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்வேன் நான் அந்த வாழை கொல்லைக்கெல்லாம் ரொம்ப நன்றி நீ சீக்கிரமாக எனக்கு பழம் கொடுத்த உனக்கு நன்றி நான் அந்த மரத்துக்கிட்டே பேசுவேன் நான் நின்னுட்டு அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்பறம் வந்து தக்காளிச்செடி தக்காளிலாம் வைச்சிருக்குது தக்காளி கத்திரிக்காய் மிளகா வெச்சிருக்கிறேன் இந்த கார்டன் தொட்டியில் வந்து வெச்சிருக்கிறேன் ஒரு சில செடிகள்லாம் அதெல்லாம் தண்ணி ஊற்றும்போது அது பேசிட்டே ஊற்றுவேன் சப்போட்டா வைச்சிருக்குது அப்புறம் சீத்தாப்பழ வைச்சிச்சி இந்த மூணு வருஷத்தில் நிறைய செடிகள் வைச்சி காய்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வந்து மகிழ்ச்சி கொய்யாக்காய் அவ்வளோ காய்ச்சிச்சி இதுவும் நடவே இல்லை சாப்பிட்டு போட்ட ஒரு செடி அது வளர்ந்து நிறைய கொய்யாக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காய் எல்லாத்துக்கும் கொடுக்கறது நான் அதை அறுத்து எல்லோருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே குடுத்துருக்கிறோம் அந்த கொய்யாக்காய் அப்போது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் ஒரு பிங்க் கலரில் இருக்கும் உள்ளே நிறைய இந்த முறை கூட காய்ச்சிச்சி அதுலேயும் சந்தோஷம் இப்போது அடுத்தது மாங்காய் வைக்கிற அளவுக்கு பூ வைச்சிருக்குது இந்த செடிகள் கிட்டே தான் நான் நிறைய நேரங்களை வந்து செலவழிக்கிறது காலையில் ஏந்திச்சவொன்னே அது தண்ணி பாய்ச்சறது புல் பிடுங்கறது அதை பாதுகாக்கிறது ஈவினிங் வந்தவொடனே வேலையிலேருந்து வரும்போதே அந்த செடிகள பார்த்துட்டு தான் அப்பறம் உள்ளே வருவேன் நான் அதனால ரொம்ப சந்தோஷம் இந்த கார்டன் வந்து வைச்சிருக்கறது இன்னும் நிறைய வைக்கணுன்னு ஆசை எனக்கு கார்டன் வைக்கிறவங்க எல்லாருமே நான் வெச்சிருக்கினா சந்தோஷமாக இருக்கும் அந்த செடியை பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லாம் மறந்துடும் அந்த கார்டன் பார்க்கும்போது